ஆ ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் சார் என்ன வேணும் சார் உங்களுக்கு மொபைலா சார் எந்தந்த மாடலில் வேணும் சார் சார் போக்கோ போக்கோக்கு இன்னும் கூட நிறைய பெஸ்ட்டான மாடல் எல்லாம் இருக்கு சார் விவோ ரெட்மி அந்த மாதிரி போக்கோ தான் வேணுமா சார் போக்கோலையே ஒரு அஞ்சாறு மாடலு இருக்கு சார் போக்கோ எம் த்ரீ எம் ஃபோர் எம் டூ போக்கோ எக்ஸ் ஃபைவ் ப்ரோ நிறைய இருக்கு சார் அந்த மாதிரி ஆனால் இதில் பெஸ்ட்டு எதுன்னா போக்கோ எக்ஸ் ஃபைவ் ப்ரோ தான் சார் ஃபைவ் ஜி மொபைல் தான் சார் ஃபைவ் ஜி மொபைல் தான் மொத்தம் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்பேஸ்சு வரும் சார் ஃபோர் ப்ளஸு ஃபோர் இது சார் ராம் சார் புரியலை சார் சார் டுவெண்ட்டி ஃபைவ் தவுசன்ட் சார் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டூ தவுசன்ட் இன்க்ரீஸ் பண்ணி தான் விற்கிறாங்க டுவெண்ட்டி செவன் தவுசன்ட்னு விற்கிறாங்க நீங்கள் வந்து இங்கேயே நெட் கேஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தவுசன்ட் நாங்களே இந்த இது பண்ணித்தரோம் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் இருபத்தி மூணாயிரத்தில் தான் வாங்குறமாதிரி வரும் உங்களுக்கு இது போக இதுலையும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு சார் இது வாங்குனீங்கன்னா பவர் பேங்க்கு பத்தாயிரம் எம்ஏஹெச் ஒரு பவர் பேங்க்கு ஒரு ப்ளூடூத் ஹெட் செட்டு அது போட் போட் கம்பெனியிலருந்து ஆனால் நீங்கள் இதுவே இந்த இஎம்ஐயில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மந்திலி மொத்தம் மூணு ப்ளான்னு இருக்கு சார் மந்திலி தவுசன்ட் கட்டுகிறா மாதிரி தவுசன்ட் கட்டுகிறா மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மூ மூணு ஒரு ரெண்டு வருசங்கிட்ட கட்டுகிற மாதிரி இருக்கும் இதே டூ தவுசன்ட்னா கரெக்ட்டாக ஒரு வருடத்துலயே த்ரீ தவுசன்ட்னா மேக்ஸிமம் ஏழு மாதம் ஆனால் நீங்கள் நெட் கேஷ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் சார் உங்கள் பேர் சார் அரவிந்த் ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் வாங்க நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே தரோம் ஆ ஓகே சார் எந்த மொபைல் சார் வாங்குறீங்க நீங்கள் இப்போ சொன்னன்ன அதானே சார் போக்கோ எக்ஸ் ஃபைவ் ப்ரோவா ஆ ஓகே சார் ம் சேத்ப்பட்டுலயே வாங்க சார் சேத்ப்பட்டில் திவ்யா கடைன்னு ஒரு சாரீ சென்டர் ஒன்றுருக்கும் அந்த ரெடிமெட்டுக்கு எதிர்லையே இருக்குங்க சரி நான் ஷேர் பண்ணுறன் சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் வாங்க சார் எல்லா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருப்போம் சார் தேங்க் யூ சார்